ரேடியோவுலையும் டிவி சேனலில் பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க இப்போ தமிழ் மொழி பார்த்திங்கன்னா எல்லாத் எல்லா டிவி சேனல்லையும் கரெக்டாக தான் பண்ணிகிட்டுருக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல மட்டும் மிகை படுத்தி பேசுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியில கொச்சை படுத்தி பேசுறாங்க காமெடில எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிலர் இடத்துல குடும்பத்தோட பார்க்காதமாரி சில காமெடிகள் எல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து பொதுவாக ஓவராலா சொல்கிற மாதிரி இருந்துதுன்னா தமிழ் மொழி வந்து டிவி சேனலில் வந்து ஓரளவாக கரெக்டாக பயன்படுத்துறாங்க செய்தி சேனல்ன்னு பார்த்திங்கன்னா செய்தி சேனலில் இந்த நாலு பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல அதுமாதிரி இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு இடத்துலலாம் வந்து சில தேவை இல்லாத வார்தைகள்லெல்லாம் வந்து பேசுறாங்க வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு பேசுறாங்க எல்லாருமே குடும்பத்தோடு பாக்குறாங்கன்னு இல்லை இல்லாம சில தேவை இல்லாத வார்தைகள் அது வந்து அவங்களே மியூட் பண்ணிடுறாங்க அப்படி வார்த்தை வர்றப்போ அவங்களே மியூட் பண்ணிதான் போடுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கணும்ன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில இது தவிர மற்றதெல்லாமே வந்து நல்லா தான் பண்ணுறாங்க தமிழ் மொழியை வந்து எந்த இடத்துலையும் வந்து குறையே சொல்றல்லா சொல்லாதமாதிரி மற்றதெல்லாமே நல்லா தான் பயன்படுத்துறாங்க